இப்போ இருக்கற நாட்டில் சில குடும்பத்தில் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சம உரிமை கொடுக்குறதில்ல பெண்களுக்கு வந்து பெண்கள் கல்வி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து இப்போ இருக்கற காலத்துலேயும் சரி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துட்டுருக்கு பெண்கள் வந்து என்னா தான் இருந்தாலும் திருமணம் செஞ்சிட்டு போயிடுவாங்க அங்கே போய் சமைக்கின்ற வேலை குழந்தைகள பார்க்குறது இந்த வேலை தான் பார்க்கப்போறாங்க அவங்களுக்கு எதுக்கு அவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி இன்னுமும் சில குடும்பத்தில் அவங்களுக்கு சம உரிமை கொடுக்குறதில்ல ஆண்கள் படிக்கலாம் அவங்க தான் ஒரு வீட்டை காப்பாற்றப் போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து காசு செலவழிக்கணும்னு நினைக்கிறவங்க பெண்களுக்கு செலவழிக்கிறது இல்லை அந்த காலத்தில் வந்து என்ன தான் மு என்ன தான் இருந்தாலும் முன்னாடி அந்த கணவன் இறந்துட்டா அதே பெண்களை வந்து அவங்களோடய மனைவியை வந்து தீயில் போடுறது இந்த மாதிரி சதியெல்லாம் ஒழிஞ்சாலும் பெரியார் வந்ததுக்கப்புறம் அடுப்பாங்கறையிலேருந்த பெண்கள் வந்து வெளியில் வந்தாங்க அப்படின்னு கதை நம்ம பார்த்துருப்போம் இன்னமும் அப்படி இன்ன இந்த இது இதுக்கப்புறம் நல்ல பெண்கள் வந்து வெளியில் நிறைய வேலை செய்கிறாங்க இருந்தாலும் அவங்க வெளியில் நள்ளிரவில் போய் எங்கேயாச்சும் வேலை செய்யணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு வந்து பா பாதுகாப்பு அப்படின்றது இல்லை இப்போ இருக்கற காலத்தில் பெண்கள் எங்கேயிருந்தாலும் சரி ஏன் குழந்தைகளா இருந்தாலும் சரி அப்யூஸ் வந்து எல்லா இடத்துலையும் நடந்துட்டுதா இருக்குது அவங்க வேலை பார்க்குற இடத்துல அவுங்க பள்ளிக்கூடத்துல ஏதோ ஒரு காரணத்தினால அப்யூஸ் நடந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரி நடக்கிறதுனால பெண் பெற்றோர்கள் பெண்கள் பெ பெண்ணை பெற்ற பெற்றோர்கள் வந்து அவங்களுக்கு வந்து வெளியில் போனால் பாதுகாப்பு இல்லை அப்படி நினச்சி நினச்சி அந்த காரணத்தினாலும் அவங்கள வந்து வீட்டுக்குள்ளேயே வைக்கிறாங்க இது காரணம் இப்படிருக்க காரணம் அப்யூஸ் பண்ணுற காரணம் ஆண்கள்னால் வரதுனால அவங்களுக்கு அந்த பாதிப்பு மொத்தமும் ஒரு பெண்களுக்கு மட்டும் இல்லை எல்லா பெண்களுக்கும் தான் நடக்குது என்ன தான் ரிசெர்வேஷன் வந்து பெண்களுக்கு அதிகமாக கொடுக்குறாங்க பெண்கள் வந்து ஆட்சி ஆள்கிறாங்க என்ன தான் இருந்தாலும் இந்த அப்யூஸ் இந்த அப்யூஸ் வந்து குழந்தைங்களையும் செய்யறாங்க எல்லாத்துலேயும் நடக்கிறதுனால எந் எந்த இடத்துலயும் பெற்றோர்கள் வந்து பயப்படதான் செய்கிறாங்க இப்போ வந்து பாதுகாப்பு வந்து இது எந் எந்த காலத்துலேயும் அந்த காலத்தில் பாதுகாப்பு இருந்துச்சா ஏன்னா இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா அந்த காலத்தில் பாதுகாப்பு இருந்துச்சு ஏன்னா அடுப்பாங்கறையிலயே தான் இருந்தாங்க அதனால் எதுவுமே நடக்கலை பெண்கள் வெளியில் போகிறதுனால தான் நடக்குது அப்படின்னு சொல்லி பலரும் பேசுகிறனால பெண்களுக்கு வந்து அவங்க இன்னும் சாதிக்கிறதுக்காக தடை அதிகமாக இருந்துகிட்டேருக்கு அவர்கள் கல்வியில் வேலையிலும் சம வாய்ப்புகள் வந்து கொடுக்குறதே இல்லை என்ன தான் ஆண்களுக்கும் பெண்களும் ஒரே ஒரே ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சாலும் ஊதியம் வந்து பெண் ஆண்கள் தான் அதிகமாக செஞ்சிருப்பாங்க அப்படின்னு நினச்சி பெண்களுக்கு இன்னுமும் ஊதியம் வந்து க கம்மியாக தான் அவங்களுக்கு வந்து இவ்வளோனால தான் முடியும் அப்படின்னு அவங்களே ஒன்று யோசித்து கம்மியாக தான் கொடுத்துட்டுருக்காங்க